நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச பாடமே கணக்குதான் ஏன்னால் அந்த டீச்சர் மட்டும் அவ்வளோ அமைதியாக பொறுமையாக அழகாக பாடம் நடத்துவாங்க எங்களுக்கின்னு எனக்கின்னு கிடையாது எல்லாேருக்குமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க கணக்கே தெரியல்லைனா கூட உக்கார வச்சு பொறுமையாக அமைதியாக சொல்லிக் கொடுப்பாங்க நான் ஆரம்பத்துலேருந்து ஃபெயில் ஆகிட்டுதான் இருந்தேன் அந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து கணக்கு பாடத்திலே பாஸ் ஆக ஆரம்பித்தேன் அது இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க டவுட் எப்போ வேணாலும் ஃபோன் அடிச்சு என்ன டவுட்னு கேட்டால் கூட அந்த டவுட் கிளியர் பண்ணுவாங்க டெய்லியுமே கிளாஸ் நடத்தும்போது கூட ஒவ்வொரு பசங்களையும் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு கவனமாக சொல்லிக் கொடுப்பாங்க தெரியலைன்னு நம்ம போய் எப்போ கேட்டாலுமே எந்த பீரியட்டில் போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க அவங்க அவங்க பேர் வந்து திவ்யா எனக்கும் எங்கள் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச டீச்சர் அவங்க